ஹலோ ஹலோ ஆட்டோ ட்ரைவரா நான் அண்ணா நாங்கள் இங்கே சிவகங்கை மாவட்டம் பஸ் ஸ்டாண்ட்டில் நிற்கிறோம் செட்டிநாடு பேலஸ் போகணும் வருவீங்களா

அப்படிங்களா ஆ ஆமாம் கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்டில் நிற்கிறோம் இல்லயில்ல ஆஃப் ஆன் அவரா எவ்வளோ சீக்கிரம் முடியும் வர முடியுமா இல்லயில்ல பேரண்ட்டோடுதான் நிற்கிறோம் நான் அம்மா அப்பா ஒரு நாலு பேர் நிற்கிறோம் நீங்கள் வந்துட்டு இங்கே செட்டிநாடு பேலஸ் அழைச்சிட்டு போய்விட்டு அப்புறம் பீச்சுக்கு போகிறா மாரி இருக்கும் அதுக்கு சார்ஜ் போடுவீங்களா

ஆ நாங்கள் ஈவினிங் தான் வர்ற மாரி இருக்கும் வீட்டுக்கு எவ்வளோ கேட்பீங்க

இல்லை ஸ்டே பண்ண வேணாம் திரும்ப வீட்டுக்கு வந்துடலாம் நீங்கள் இங்கே பேலஸ் அழைச்சிட்டு போய்விட்டு அடுத்து பீச்சுக்கு போகணும் இப்போ இடையில ஹோட்டல் போகிறா மாரி இருக்கும் ஆ ஆமாம் அப்படியா சரி கம்மி பண்ணிப்பீங்களா ஆமாம் என்ன இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க இன்னும் கம்மி பண்ணமாட்டீங்களா சரி ஓகே நீங்கள் வாங்க சரி ஓகே நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் ஆ ஆ சரி ஓகேங்க